போன மந்த் வந்து எங்கள் வீட்டில் காதுகுத்து ஃபங்ஷன் வெச்சாங்க இப்போ நாளைக்கு காது குத்தினா இன்றைக்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க சரி நாளைக்கினால் அங்கே காது குத்திட்டு அங்கே எல்லா சமைப்பாங்க இன்றைக்கு நைட்டு வந்து வீட்டில் எல்லாமே அம்மா சித்தி அத்தை அதுமாதிரி பெரியம்மா எல்லாமே சேர்ந்து சமைச்சுட்ருந்தாங்க எல்லாம் சேர்ந்து சமைக்கும்போது வேலையும் சீக்கிரம் முடிஞ்சுருச்சு அண்ட் ஜாலியாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு லைஃபில் நடந்தது நேற்றைக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சமைச்சுட்ருந்தாங்க அப்போ வந்து சின்ன சின்ன ஹெல்ப்பு வந்து நாங்களாம் பண்ணிகிட்ருந்தோம் இந்த மசாலா எடுத்து கொடுக்கறது அந்த பொருள் அங்கே இருக்குது போய் எடுத்துகிட்டு வா இந்த மசாலா அங்கே இருக்குது போய் எடுத்துகிட்டு வா அங்கே பார் அங்கே முந்திரி இருக்குது அது இருக்குது ந நிறையா திங்க்ஸெலாம் அங்கே இருக்கிற திங்க்ஸெல்லாம் போய் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கும் ஜாலியாக இருந்துச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சமைக்கிறதை நாங்களும் பா வேடிக்கை பார்த்துட்ருக்கும்போது நல்லாருந்துச்சு அப்புறம் அப்பா மாமா சித்தப்பா அவங்கெல்லாம் வந்து அன்றைக்கு நைட் நான்வெஜ் எடுத்திருந்தாங்க அவங்கள்லாம் அந்த நான்வெஜ்க்கு தேவையான இன்க்ரிடியண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நான்வெஜ் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டிருந்தாங்க அப்புறோம் அன்றைக்கு ஒரு நாள் சித்தி என்ன சொன்னாங்க அவங்க வீட்டில் அவங்க ஊரில் நடந்த ஃபங்ஷன்ஸெலாம் நடந்துச்சு நிறைய திருவிழா அந்தமாரி நிறைய நடந்துச்சு அதை பற்றிலாம் பேசிகிட்டுருந்தாங்க இது அன்றைக்கு ட்ராமா வைச்சாங்க அன்றைக்கு நைட் நாடகம் வைச்சாங்க அன்றைக்கு நைட்டு டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுங் அங்கே நடந்ததுலாம் சொல்லிகிட்ருந்தாங்க அது ரொம்ப அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறோம் அத்தை அதுமாதிரி அவங்க ஊரில் நடந்தது அவங்க வீட்டில் அவங்க பக்கத்து வீட்டில் நேற்றைக்கு சண்டை நடந்தது அந்தமாதிரிலா சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்றா குக் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கெல்லாம் ஜாலியாக விளையாண்டிட்ருந்தோம் அப்போ வந்து விளையாண்டிட்ருக்கும்போது கூப்பிட்டு நீ போய் அந்த பொருள் எடுத்துடுவா அங்கே கொத்தமல்லி இருக்குது அங்கே போய் கருவேப்பிலை இருக்குது போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை வெச்சாங்க அந்த அந்த அந்த வொர்க்கெலாம் செய்யும்போது எங்களுக்கும் டைம் போனதே தெர்லை டக் டக்குன்னு வொர்க்கும் முடிஞ்சுருச்சு சாப்பாடும் சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அன்றைக்கு எல்லாமே ஒன்றா உக்கார்ந்து சாப்பிட்டோம் எல்லாம் ஒன்றா உக்கார்ந்து சாப்பிடும்போது அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமா அந்தமாதிரி எல்லாமே ஒன்றா உக்கார்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே அன்றைக்கு சாப்பிட்டனால அன்றைக்கு நைட் டைம் போனதே தெர்லை அந்தமாதிரி சமையல் வொர்க்கும் சீக்கிரமா முடிஞ்சுருச்சு